ஆ சொல்லுங்க மேம் ஆ எப்பேயிலேருந்து இருக்குது மேம் கரெக்டாக சொல்லுங்க ஆ ஓகே மேம் இது ஆயில் ஃபுட் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டிங்களா மேம் புரியலை ஆ ஹோட்டலில் சாப்பிட்டிங்களாக்கும் ஆ ஓகே மேம் ஏதாவது பிபி ப்ரெஷரெலாம் செக் பண்ணி பார்த்தீங்களா பக்கத்தில் ஆ சரிங்க மேம் ஏன் வேறு என்னாச்சும் இருக்கா ப்ராப்ளம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் வேறு டெஸ்ட்டு எடுக்கலாம் மேம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வாங்க டெஸ்ட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் என்னென்னு ஆ ஓகே மேம் நீங்கள் வாங்க நாங்கள் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு பண்ணலாம் நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் மட்டும் முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ வரிங்கன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்ட்மெண்ட் போட்டுக்கோங்க என்ன மேம் புரியலை இல்லை உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் நீங்கள் அதெலாம் நோ ப்ராப்பளம் மேம் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கறேன் ஆ நீங்கள் வந்து அப்பாயின்ட்மெண்ட் மட்டும் போடுங்க டெஸ்ட்டு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் மேம் இல்லை ஆ இதே நம்பர் தான் மேம் நீங்கள் வந்து இதுக்கு டோ இதுக்கு கால் பண்ணிணா போதும் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க மேம் ஆ ஃபோர் டூ எயிட் எயிட் ஓ கிளாக் மேம் ஈவினிங் மார்னிங் வந்து சிக்ஸ் டூ டென் மேம் ஆ ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம்